இது வரைக்கும் நான் எடுத்த ஃபோட்டோஸ்னால் க்ரூப் ஃபோட்டோ அதிகமாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்கக் கூட ஃபேமிலி கூட அந்த மாதிரி க்ரூப் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுத்திருக்கேன் அதை விட்டு ப்ரைவேட்டாக ஃபோட்டோ எடுத்ததுன்னால் நானும் எங்கள் ஆளும் என் ஆள் தனுஷியாவும் நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக ஃபோட்டோ எடுப்போம் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரஸ்ட் இல்லைன்னாலும் அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல அதிகம் இன்ட்ரஸ்ட் இருக்குது அது ஒரு மெமரீஸ்ஸா க்ரியேட் பண்ணணுன்றதுக்காண்டி அதிகமாக அவள் ஃபோட்டோ எடுப்போன்ட்டு எடுத்துக்கிட்டுருப்பாள் எடுத்து அதை ஸ்டோரி போடறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாள் எனக்கு அதிகமாக ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு க்ரூப் ஃபோட்டோ தான் எனக்கு எடுக்க பிடிக்கும் தனியா எடுக்கப் பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கிறதுனால தனியாக எடுக்க மாட்டேன் க்ரூப் ஃபோட்டோ நம்ம கூட ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி நிற்கெ நிற்க வைச்சு இப்படி ஒரு க்ரூப் ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் எனக்கு அது மாதிரின்னா பிடிக்கும் எனக்கு மெயினாக அதுதான் பிடிக்கும்